நுகர்வோர் வந்து நம்ம ஆடு மாடு கோழி பன்றி மீன் இது எல்லாமே நான் வந்து நம்ம வளர்க்கலாம் அது வந்து நம்ம எப்படின்னா சரியான எருது சரியான உரம் சரியான தீனி இதெல்லாம் போட்டு நம்ம கால்நடைகளை வளர்க்கலாம் அதோட இல்லாமல் கோழியெல்லாம் யு இன்ஜக்ஷன் பண்ணால் சீக்கிரமாகவே வளர்ந்துடுது அதே போல் மீன் இந்த மாதிரி பொருள்லாம் சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு ஆர்கானிக்கை யூஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்கள் இதுவந்து நம்ம பண்ணக்கூடாது ஆர்கானிக் பண்ணக்கூடாது நம்ம என்னனா இயற்கையாக நம்ம விவசாயம் பண்ணுறோம் இயற்கையாக கால்நடை பண்ணுறோன்னா அது லைஃபுக்கும் நமக்கு எந்த கெடுதலுமே உடம்புக்கு தராது நம்மளும் யூஸ் பண்ணலாம் செயற்கை முறையில் நம்ம ஒன்றை பண்ணுறப்ப அது வெளியில வரும்போது நல்லா தான் இருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் அது உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலை உண்டாக்கும் அதனால் வந்து நம்ம அது மாதிரி செயற்கைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது இயற்கையாகவே எல்லா பொருளுமே நம்ம யூஸ் பண்ணனும் இயற்கையாகவே நம்ம எல்லாத்தையும் வளர வைக்கணும் ஒரு தொழில் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படினா இப்போ ஆடு மாடு கோழி கால்நடைகளை வளர்க்கும்போது நம்ம லேட்டானாலும் அதை வந்து நல்லா வளர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொய்யாச்செடி இருக்குதுன்னால் அது வந்து சீக்கிரமாக வளர்றதும் இருக்குது நாட்டுக்கொய்யா லேட்டாக வளர்றதும் இருக்கும் லேட்டாக வளர்றதில் நிறைய சத்துக்களிருக்கு அதே சமயத்தில் சீக்கிரமாக வளர்றதில் ஒரு டேஸ்ட் இருக்காது அது பாட்டுக்கு எப்படியோ வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் அது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது அது போல் தான் ஒரு ஆடு மாடுமே அப்படி தான் நல்ல தீனிகளைப் போட்டு வளர்க்கிறப்ப நமக்கு எந்த கெடுதலுமே அது தராது நம்ம சாப்பிடறப்ப ஆனால் இயற்கையாக வளரக்கூடிய அந்த ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறப்போ நம்மளோட உடம்பு வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இயற்கையோடு இயற்கையாக நம்ம செயல்படணும் செயற்கைக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது